டிராவல் ஏஜென்சிங்களா சார் கம்மிங் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நாங்கள் கேரளா ட்ரிப் போகலானு இருக்கோம் சிக்ஸ் மெம்பர்ஸ் போகிறோம் சார் சிக்ஸ் மெம்பர்ஸ் கேரளாவில் வந்து மூணு ஸ்பாட் பார்த்துருக்கோம் மூணு ஸ்பாட்டுக்கு டூ டேஸ் டூ டேஸ்ஸுனு போகிறோம் லாஸ்ட்டு ஒன் டே மட்டும் ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் போகிறோம் எவ்வளோ சார்ஜ் ஆகும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுனு ஓகே அவங்களுக்கு ட்ரைவர்க்கு வந்து சார்ஜு நாங்கள் தான் பார்த்துக்கணும் சாப்பாட்டு செலவுலாம் ஆ ஓகே சார் எவ்வளோ சார் பெட்ரோலுக்கு ஓகே சார் ஓகே சார் பெட்ரோலுக்குலாம் நீங்களே டீசல்லாம் நீங்களே பார்த்துப்பிங்களா நாங்கள் போடணுமா

ஓ அப்படிங்களா சரி ஓகே ஆ ஓகே சார் ம் உங்களுக்கு ஏதாவது அங்கே ஏஜென்சியில் ஏதாவது அங்கே ரூம் ஸ்டே பண்ணுற மாதிரி எதாது ஹோட்டல் ஏதாவது தெரியுமா

ஓகே சார் ஓகே சார் சரி ஓகே சார் கம் நெக்ஸ்ட்டு வீக் நல்லா டேட் குறிச்சிக்கோங்க ஐஞ்சாம் தேதி டூ பத்தாம் தேதி வரையும் நாங்கள் அஞ்சு நாள் புக் பண்ணிருக்கோம்

ஆ டூ தௌசண்ட் வந்து நேரில் வந்து தரேன் சார் நானு

ஓகே சார் ஓகே பார்க்கலாம் நேரில் வந்து பார்க்கறேன்